உள்ளூர் செய்தி சேனல்கள் மத்திய செய்தி சேனல்களின் பெயர் முற்றிலுமாக மாறுபடுகிறது உள்ளூர் செய்திகளான வட்டம் மாவட்டம் அளவிலான செய்திகளை மட்டுமே உள்ளூர் செய்திகள் வழங்குகின்றன மற்ற செய்திகளை அனைத்தையும் மத்திய செய்தியை நிறுவனங்கள் செய்தி சேனல்கள் வழங்குகின்றன மேலும் உள்ளூர் சேனலில் மத்திய அளவில் போகவில்லை என்றாலும் வட்டம் அளவு மட்டுமே செய்திகளையும் அதிகப்படியாக ஒரு பத் பத்து கிலோ மீட்டரில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்க உள்ளூர் செய்தி சேனல்கள் மிகவும் உதவியாக உள்ளது உள்ளூர் செய்தி சேனல்கள் மூலம் நட நடக்கும் நடவடிக்கைகளை அந்த நொடியே தெரிவிக்க முடிகிறது மத்திய செய்தி சேனல்களால் இன்று நடந்ததை மறுநாள் மட்டுமே தெரிவிக்க முடியும் நவீன இந் இந்த நவீன காலங்களில் எந் எந்த ஒரு இன்டர்நேஷனல் அளவு செய்திகளை கூட எல்லாத்தாலும் தெரிவிக்க முடியும் இருந்தாலும் அவற்றிற்கு அதிக செலவாகும் என்பது உண்மை தான் உள்ளூர் செய்திகள் மத்திய செய்திகளின் முற்றிலும் மாறுபடுவது நாம் அனைவரும் அறிந்ததே செய்திகள் பார்ப்பது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றாலும் உள்ளூர் செய்திகளை மட்டுமாவது தினசரி அறிந்து கொள்வது அனைவரின் ஒரு கடமை ஆகும் உள்ளூரில் என்ன நடக்கிறது எவ்வாறு மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வாறு நல்ல கன் நல்ல செய்திகள் வருகிறது எவ்வாறு கெட்ட செய்திகள் வருகிறது அனைத்தையும் அறிந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு அவற்றை ஒரு சிலவற்றை எடுத்து கூறி நாட்டில் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் யார் யார் எப்படி பழகுவார்கள் என்று சேனல்கள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது சில நற்செய்திகளும் மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது முற்றிலும் தவறான செய்திகள் மட்டுமே செய்தி சேனல்களில் வருவது இல்லை சில நற்செய்திகளும் செய்தி சேனலில் வருவதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் செய்தி பார்ப்பது ஒரு நல்ல குணம் என்பது நான் கருதுகிறேன்